எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்போ இருக்கிற ரீசன்ட் டைம்ஸில் வந்து நிறையா கவர்மெண்ட் பாடிஸ் வந்து இதை வந்து ஒரு ஒரு நேர் பார்வைக்கு கொண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிட்டாக இருக்காங்க இப்போலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஒரு தப்பு செய்யறாங்கனா அவங்களுக்கு வந்து அபராதம்னா விதி விதிக்கிறாங்க பத்து லட்சம் அந்த மாதிரிலாம் போடுறாங்க அதே மாதிரி அவங்களோட இது மட்டும் சொல்லாமல் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கனால் இதை செய்யறதுனால என்னென்ன தவறுன்ற விழிப்புணர்வையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெலாம் வந்து ஒரு நல்ல விஷயந்தான்